நான் கிருஷ்ணகிரி வகாப் நகரில் இருக்கேன்ங்க நான் ஸ்விக்கில வந்து ஃபுட் ஆட்ரு பண்ணியிருந்தேன் ரெண்டு மட்டன் பிரியாணியும் ஒரு தந்தூரி சிக்கெனும் ஆட்ரு பண்ணியிருந்தேன் அதுக்குள்ளே ஏதோ ஒரு காரணத்தில் வேறு ஒரு ஃபுட்டை டெலிவரி ஆயிட்டுன்னா வேறு ஒரு ஃபுட்டை வீட்டிலையே செஞ்சுட்டதுனால் அதை கேன்சல் பண்ணுறேன் இதுக்கு வந்து ஆல்ரெடி நான் பணம் பே பண்ணிவிட்டேன் அந்த பணத்தை வந்து மோஸ்ட்லியாக வந்து அந்த பணத்தை வந்து நான் ஆன்லைன் பேமெண்ட் பண்ணிவிட்டேன் அந்த பேமெண்ட்டை வந்து நான் வந்து அந்த பேமெண்ட்டை வந்து ஸ்டாப்பேஜ் பண்ணுறேன் அந்த பேமெண்ட்டை எதுக்காக ஸ்டாப்பேஜ் பண்ணுறன்னா ஆல்ரெடி நான் வந்து அந்த பே பண்ணதை அமௌவுண்ட் வந்து எனக்கு வந்து இன்னும் டெபிட் ஆகலை அந்த காரணத்துனால் அந்த பணத்தை வந்து நான் வந்து ஆட்ரு பண்ணாத வீட்டில் ஃபுட்டு வந்து ஆல்ரெடி ரெடி ஆயிடுச்சுன்ற ஒரு காரணத்துனால் நான் அந்த இது வந்து இது பண்ணுறேன் ஒரு இந்த பேமெண்ட்டு இது ஆகிறதால ஒரு சாரி கேட்டுக்குறேன் அவ்வளோ தான்